கொரோனா டைம்மில் வந்துங்க எல்லாமே வீட்டில்தான் இருந்தாங்க கடைகன்னிக்கு எதுவும் போவல எதுவும் இல்லை எல்லா இன்ஜக்ஷன்னும் போட்டுகிட்டு ஒரு பாதுகாப்பாகத்தான் இருந்தாங்க கிடைக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுகிட்டு வீட்லையே இருந்தோம் எங்கேயும் வெளியில் போவலைங்க எந்த தொந்தரவும் பண்ணல பண்ணாலும் சமாளிச்சிகிட்டோங்க எல்லா இதுவும் சமாளிச்சிகிட்டோம் எல்லாமே அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு வார்த்தையோ ஒரு இதோ ஒரு யார் வீட்டுக்கு போகறதில்லைங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போகாத எங்கேயுமே போகாத வீட்லையே எல்லாமே கதவை சாற்றி வச்சிட்டு வீட்லையே சமைச்சி எதா என்னா முடிஞ்சது சமைச்சு சாப்பிடுகிட்டு இருந்தோ அப்போ வந்து இந்த காய்கறி வாங்குறதுக்கோ ஒரு எங்காள் வெளியில் போகறதுக்குன்னாலும் கொஞ்சம் ரொம்ப சிரமம்தாங்க பஸ்ஸல்லாம் ஏறி போகறதுக்கு கொஞ்சம் சிரமம்ல்ல வெளியில் போவ கூடாதுன்னுட்டாங்க அதனால் வீட்டுக்குள்ளையே நாங்கள் இருந்தோங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அந்தட்ல எல்லாத்துக்குமே இருந்தாலும் சமாளிச்சி விட்டங்க ஒருத்தர் எங்களை விட கொஞ்சம் கஷ்டபட்டவைங்களும் இருந்தாங்க எல்லாமே அது தெரியுங்க ஆனால் எந்த ஒரு உயிர் சேதாரம் இல்லாத எல்லார்த்தையுமே பார்த்துக்கிட்டோம் எல்லா எல்லா வீட்லையும் அவங்க அவங்க உயிர் சேதாரம் ஆகாத அளவுக்கு பார்த்துகிட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியத்தை பார்த்துகிட்டு வீட்லையே இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருந்தாலும் அப்புறம் அதை நம்ம அதை பார்த்துதான ஆவனங்கன்னு அதே மாதிரி நாங்கள் பார்த்துகிட்டோம் இந்த கசாயம்மல்லா வச்சு சாப்பிட சொன்னாங்க குடிக்க சொன்னாங்க சுடு அதையும் குடிச்சோம் சுடுதண்ணியைதான் குடிக்குனுன்னாங்க சுடுதண்ணியாகவும் குடிச்சோங்க இப்படி இப்படி எப்படி சமைச்சு அவங்க அவங்கனால எவ்வளோ முடியுமோ அந்த டைம்லிங்க அதை சமைச்சு சாப்பிடுகிட்டு அப்படி வீட்டோடவே இருந்தேன் எங்கேயும் வெளியில் அதிகமாக போவலிங்க